நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சது வந்து எட்டு வயசுலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க எட்டு வயசுலேருந்து சமைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் சின்ன பிள்ளையா தான் இருந்தேன் ஆனால் எனக்கு அப்போக்கெல்லாம் சமைக்க சரியா தெரியாது ஆனால் சமத்து ஆகுற கன்டிஷனில் இருந்தேன் அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு தான் இருந்தாங்க அவங்க தான் சமைக்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க சாம்பார் சாப்பாடு எப்படி பதம் பார்க்குறது எப்படி அப்போல்லாம் வரகுரிசி தான் இருந்துது அது கொஞ்ச நேரம் விட்டுட்டாலும் அந்த அரிசி கொலண்டு போய்டும் அந்த சாப்பாடு வடிக்கிறது அடுத்தது அப்போல்லாம் கம்மஞ்சோறு தாங்க கம்மஞ்சோறு எப்படி தெல வருதுனு கூட தெரியாது அதற்கு சமைக்கிறது எல்லாம் அடிக்கடி அது வந்து தெலவும் போது கட்டி விழுந்து போய்ரும் கட்டி விழுவாத சமைக்கிறது எப்படினு கற்றுக் கொடுத்தாங்க அதுவும் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கு சாம்பார் வைக்கிறது எப்படினும் கற்றுக் கொடுத்தாங்க அடுத்தது கீரை வகைகள் இதெல்லாம் அவங்க அதுக்கு சாம்பார் வைக்கிறது எப்படினும் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க எல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்போக்கி ரெசிப்பி இதெல்லாம் கிடையாதுங்க அப்போக்கி யூடியூப்பு இதெல்லாம் கிடையாது அதை பார்த்து கற்றுக்க முடியாது பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லை நண்பர் இல்லாட்டி யாரையோ பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற கன்டிஷனில் தான் அப்போக்கி இருந்தோம் அதனால வந்து அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அம்மா கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க அம்மா காட்டுக்கு போய்ருவாங்க விவசாயா இருந்தாங்க அவங்க காட்டுக்கு போயிருவாங்க அவங்க வர வரதே இருட்டிதான் வருவாங்க அவங்க வந்த பிற்பாடு சா சாப்பாடில் உக்கார தான் முடியும் ஒழிய அந்த கன்டிஷனில் இருந்தாங்க அவங்க அவங்க வர்றதுக்குள்ளே நான் சமைச்சிருவேன் வீட்டில் எனக்கு பின்னாடி பிள்ளைங்கெல்லாம் இருந்தாங்க அதனால் அவங்க சாப்பாடு போட வேண்டிய கன்டிஷன் அதனால அவங்களுக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அதனால் நான் அந்த சமைச் சாட சமைக்க முடிஞ்சிது இப்போல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்கங்க ஆனால் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு தான் ஆனால் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்போக்கிலாம் யாரும் கற்றுக் கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க